ஆமாங்க ஆ சரிங்க வீடுகள் எ எந்த நாள் குறிச்சு வைச்சுருக்கீங்களா இல்லை வந்து பார்க்கணுமா சரிங்க எந்த மாதத்துல பார்க்கணும் சரிங்க ஆ நாள் பார்த்து சொல்லிடறேன் வரும்போது அன்றைக்கி தேவையான ஐயருக்கான பொருள்கள் என்னென்ன வேணுன்றதை லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்றேன் வாங்கினு நீங்கள் மாடு ஃப் ஃபோட்டோ இதெல்லாம் கோமியம் மா மா இலை அரசாங்க அரச இலை இதெல்லாம் ரெடி பண்ணி வைச்சுட்டு வைச்சுருங்கோ நான் சொல்கிறேன் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் வாங்கினு போயிடுங்கோ வாங்கினு போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைச்சு நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் அ நீ அந்த தேதியில் வந்து நான் செய்து கொடுத்துறேன் ஐயருக்கு வரைக்கும் அஞ்சாயர ரூபாய் ஆகும்மா மீதி பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி வைச்சுக்கிங்க சொ வாங்க ஐயரு தட்சிணை அது அரிசி பருப்பு காய் இதெல்லாம் வைச்சு ஒரு வேஷ்டி வைச்சி கொடுத்துர்ணும ஆமாம் ஆ சரிங்க ஓகே மேம்